சார் வணக்கம் சார் நான் அரியலூரில் அரியலூரில் இருக்கேன் சார் ஸ்டே பண்ணிருக்கேன் லோக்கல் லோக்கல் தான் சார் பைக்கு எஸ்பிஐ ஏடிஎமில் விட்டுட்டு வெளியே விட்டுட்டு போயிட்டு அது உள்ளாரா போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வெளிய வரதுக்குள்ள பைக்கு மிஸ் ஆகிடுச்சு சார் இங்கே நம்ப அரியலூரு எஸ்பிஐ ஏடிஎம் தான் சார் ம் ஆமாம் இப்போ ஒரு ஒரு ஆஃபனவர் தான் சார் ஆகுது ம் ஆமாம் சார் நான் வீட்டுலருந்து போயிட்டு ஏடிஎம் போயிட்டு அமௌண்ட் எடுத்துவிட்டு வரலான்ட்டு போனேன் சார் வெளியே நிற்பாட்டி நிற்பாட்டிட்டு உள்ளே போயிட்டு அமௌண்ட் எடுத்துவிட்டு வெளியே வரவதுக்குள்ள பைக் மிஸ் ஆகிடுச்சு சார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சார்

ஒரு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் இருந்துச்சு சார் இருந்துச்சு சார்

இல்லை சார் அப்படிலாம் யாரும் இல்லை சார் எல்லாம் கேஷுவலாக இருந்த மாதிரி தான் இருந்தாங்க ஆ எல்லாமே கரண்ட்டில் இருக்குது சார் என் நேமில் தான் சார் இருக்குது ரெடி கேஷ்லேருந்து தான் அமௌண்ட்ட பே பண்ணி வாங்கினேன் டூ இயர்ஸ் தான் சார் ஆச்சு ரெட் கலர் சார் ஸ்ப்ளண்டர் ப்ளஸ் சார் ஆ ஆ இருக்குது சார் சார் நான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஏடிஎம் கடைக்கு வந்து ஏடிஎம் கார்டுல பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு இருந்தோம் சார் அதுக்கு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண ஒரு த்ரீ தௌசண்ட் எடுக்கலான்ட்டு உள்ளே போனேன் சார் எடுத்துவிட்டு வெளியே வரவதுக்குள்ளார பைக்கு மிஸ் ஆகிடுச்சு இல்லை சார் எல்லாம் கேஷுவலாக தான் இருந்தாங்க சந்தேகம்லாம் யாருமேலேயும் இல்லை சார் பைக் பைக் மேலேயே தான் ஹெல்மெட்டும் வச்சுட்டு போனேன் ஹெல்மெட்டும் இல்லை சார் பைக்கு ஹெல்மெட்டு ரெண்டுமே இல்லை சார் சைடு லாக் போட்டுருந்தேன் சைடு லாக்கோடு தான் சார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ

ம் ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்